ஹலோ நான் மீஷோவில் ஒரு சேரீ ஒன்று ஆர்ட்ரு பண்ணி இருந்தேன் விலையும் கம்மியாக இருந்திச்சு டிசைனும் அதிகமாக இருந்தது அந்த சேரீ கட்டினவுனே எனக்கு அழகாக இருந்தது அதனால் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் என் சேரீயை பார்த்து நிறைய பேர் அதிகமாக விரும்புனாங்க இந்த சேரீ எங்கள் எடுத்த எவ்வளோ ரேட்டு நல்லாயிருக்கு எனக்கும் வந்து இந்த சேரீ கொஞ்சம் ஆர்ட்ரு கொடுத்து வாங்கி தர்றீங்களா அப்படினு கேட்டாங்க நானும் நிறைய பேருக்கு ஆர்ட்ரு போட்டு வாங்கி கொடுத்தேன் டிசைன்லாம் வந்து சூப்பராக இருக்குது எட்டு எட்டேருந்து பார் க்கம்போதே ரொம்ப கவர்ச்சிகரமாக அழகாக தெரிஞ்சுது குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது நல்லாருந்தது